ஹலோ சொல்லுங்கள் ஆமாம்ங்க சொல்லுங்கள் ஓ ஆமாம் சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஆ இப்போக்கூட புதுசாக நிறையா புது ஸ்டாக் எல்லாம் வந்து இருக்கு இப்போ வந்து ரேட்டு கொஞ்சம் கம்மியாகி இருக்கு எங்கள் கடையில் ஏ இந்த தடவை நாங்கள் இப்போ கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறோம் டிஸ்க்கவுண்ட் வச்சு கொடுக்குறோம் ஏ இப்போ வந்து முன்னே வந்து ஆயிரத்து ஐந்நூறுரூபா மூட்டை போயிகிட்டு இருந்துது இப்போ வந்து நாங்கள் ஆயிரத்து முந்நூருபாய்க்கு கொடுக்குறோம் உங்களுக்கு என்னென்ன மூட்டை வேணும் ஆ ஓகே இப்போ கூட புதுசாக ஒருத்தவங்க வந்து இயற்கை முறையில் பயிருக்கு எல்லாம் எதுவும் தீங்கு வராத அளவுக்கு நாங்கள் செஞ்சுருக்கோம் இந்த மருந்து எங்கள்கிட்ட நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன மாதிரி எந்த பயிருக்கு உங்களுக்கு மருந்து வேணும் ஓகே வேறு என்ன வச்சுருக்கீங்க ஆ ஆ இருக்கும் எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு உங்களுக்கு வந்து ஆ அதில் கண்டிப்பாக வராது மேம் நீங்கள் வந்து நாங்கள் கொடுக்குற மருந்த வந்து நாங்கள் கொடுக்குற மருந்தை நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு செடிக்கும் எந்த பாதிப்பும் வராது அதே சமயம் உங்களுக்கு வந்து நல்ல மகசூல் கிடைக்கும் நல்ல விளைச்சல் கிடைக்கும் உங்களுக்கு மொத்தமாக வேணுமா சில்ட்ரையாக வேணுமா எங்கள்கிட்ட எல்லாமே இருக்கு சரி உங்களுக்கு என்ன என்ன உரம் வேணும் உங்களுக்கு ஆ சல்ஃபேட்டு யூரியா இந்த மாதிரி எங்கள்கிட்ட நிறைய இருக்கு உங்களுக்கு என்ன வேணும் யூரியா ஆ இருக்கு மேம் நீங்கள் வந்து யூரியா வந்து இப்போ ஒரு மூட்டை ஆயிரத்து நூத் ஆயிரத்து முந்நூற்றம்பதுருபா வர நாங்கள் விற்றுக்கிட்டுருக்கோம் வெளியெல்லாம் ஆயிரத்து ஐந்நூறுரூபா கிட்டத்தட்ட விற்கிறாங்க நீங்கள் போன தடவை கூட எங்கள்கிட்ட வாங்கிருப்பீங்க அந்த அந்த மருந்து எல்லாம் நல்லா இருக்கா நீங்கள் செடிக்கு போட்டீங்களா கண்டிப்பாக நல்லா இருந்துருக்கும் எப்படி இருந்துச்சு ஓ ஆமாம் மேம் ரொம்ப நல்லது ஆமாம் மேம் இங்கே வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் ஃபுல்லாகவே வந்து எல்லாருமே எங்கள் கடையிலேருந்து தான் வாங்கிகிட்டு போவாங்க எங்கள்கிட்டேருந்து வாங்கிட்டு போய் தான் அவங்கவங்க அவங்கவங்க ஊரில் சின்ன சின்ன வியாபாரம் மாதிரி பண்ணுவாங்க எல்லாமே எங்கள்கிட்ட தான் வாங்குவாங்க எல்லாமே நல்லா தான் இருக்கும் நீங்கள் வேறு எதாவது வச்சிருக்கீங்களா வெங்காயம் பருத்தி சோளம் அதுக்கூட எங்கள்கிட்ட நிறைய

அதுதான் வித நம்மக்கிட்ட நிறைய வ வந்து இயற்கை முறையில் செய்யப்பட்ட விதைகள் எல்லாம் நிறைய இருக்கு உங்களுக்கு வந்து என்ன மாதிரி ரொம்ப நல்லது மேம் யூரியா வந்து உங்களுக்கு நான் இப்போ வந்து ஆர்டர் பண்ணிடுறேன் நீங்கள் வந்து வேணுங்கிறப்போ கடையில் எடுத்துக்கலாம் எங்கள்கிட்ட ஸ்டாக் இருக்கு ஆயிரத்து முந்நூறு மேம் ஓகே மேம் நான் ஆர்ட்ரு ஃப்ளேஸ் பண்ணிடுறேன் உங்கள் நேம் சபிதா தானே நீங்கள் ஏற்கனவே வாங்கிருக்கீங்களா எங்கள்கிட்ட ஓகே மேம் தேங்க் யூ மேம் நான் ஆர்ட்ரு பண்ணிடுறேன் ஆ ஓகே